கடந்த ஒரு வருஷமாக வந்து எனக்கு நான் மறக்க முடியாத சம்பவங்கள் வந்து எனக்கு நிறையா நடந்துருக்குது எப்போவும் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு தனியாக விட்டதே கிடையாது இப்போ நான் வந்து நாகபட்டினத்தில் வந்து இயன்முறை மருத்துவம் வந்து படித்திட்டு இருந்தேன் அப்போது வந்து எனக்கு வெளியில் போயிட்டு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு எங்கள் வீட்டில் எப்போவுமே என்னை தனியாக விட்டதே கிடையாது ஆனால் முதல் தடவையாக என்னை வந்து தனியாக போயிட்டு வெளியில் தங்க விட்டாங்க இப்போது நான் வந்து வெளியே போய் நிறைய ஊர்களை வந்து நான் சுற்றிப் பார்த்தேன் வெளியே போயிட்டு நான் ஹாஸ்டலில்தான் தங்கியிருந்தேன் எனக்கு சாப்பாடு எனக்கு எதைப் பற்றியுமே கவலை இல்லாமல் என்னோடய நண்பர்கள் கூட சேர்ந்து நான் நிறைய ஊர் சுற்றிருக்கேன் நிறைய ஊர்களுக்குப் போயிருக்கேன் தஞ்சாவூர் திருப்பூர் கோயம்புத்தூர் தென்காசி நான் பார்க்காத ஊர்களெல்லாம் போய் நான் சுற்றிப் பார்த்துட்டு வந்தேன் நான் சந்திக்காத நபர்கள் இல்லை எல்லோரையும் சந்தித்தேன் நிறைய நண்பர்களை வந்து உருவாக்கிக்கிட்டேன் நிறைய அன்பை வந்து நான் சம்பாரித்துக்கிட்டேன் இவங்க எல்லாம் நான் என்னோடய வாழ்க்கையில் சந்திப்பேனா அப்படீன் நினைச்சவங்கள எல்லாம் என் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப சந்திக்க வேண்டிய நெலமை வந்திச்சு கடந்த ஒரு வருடமா முக்கியமாக இந்த ஒரு சில காலமாகவே வந்துட்டு எனக்க மறக்க முடியாத ஒரு நினைவு அப்படீனு பார்த்தோன்னா ஒரு இருபத்தாறு வயது மதிப்புடைய ஒரு நபர் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவருக்கு பக்கவாதம் மாதிரியே வந்துருச்சு நான் இயன்முறை மருத்துவம் படிச்சிருக்கிறதுனால் நாங்கள் கொடுத்த மருத்துவத்தில் அவர் ஒரு மாசத்தில் வந்து சரியாகி அவர் எங்களை வாழ்த்தும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள்லாம் நினைச்சு ந வந்து ரொம்ப பெருமைப்பட்டேன் நான் இதுநாள் வரைக்கும் படித்ததுக்கான பலனை வந்து நான் அங்கேதான் வந்து பார்த்தேன் எவ்வளோ இந்த ஒரு வருஷத்தில் மற்ற வருடங்களை விட நான் இந்த ஒரு வருஷத்தில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் என்னோடய தங்கையைப் பிரிந்து நான் இருந்ததே கிடையாது ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் என் தங்கையைப் பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நெலமை வந்திருச்சு வெளியில் போய் படித்தேன் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை என்னோடய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படினு நான் நினைக்காதது எல்லாம் வந்து நடந்தது நாங்கள் வெளியில் போயிட்டு என் நண்பர்களோடு சேர்ந்து நான் நிறையா சாப்பாடெல்லாம் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிடுவேன் வெளியே ஊர் சுற்றினப்பெல்லாம் நிறைய புகைப்படங்கள் எடுத்திருக்கேன் நான் நிறையா வெள்ளக்காரங்களை எல்லாம் பார்த்து அவங்களோடெல்லாம் புகைப்படம் எடுத்து அவங்கக்கூட எல்லாம் பேசி அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்ய வந்து நிறையா பேர் முன்வந்து இருந்தாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ படிக்காத படிக்க முடியாத குழந்தைகள்லாம் இருந்தாங்க அங்கேயிருந்து வந்து நலம் விசாரித்து நான் அவங்கள படிக்க வைக்கிறேனு சொல்லி நிறையாப் பேர் வந்து உதவி செஞ்சாங்க இந்த கடந்த ஒரு வருடமாதான் என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் மறக்க முடியாத பல விஷயங்கள் படை பல இடங்களுக்கு நான் வந்து போனேன் பல விஷயங்கள் நடந்திச்சு பல மனிதர்களை சந்திச்சேன் பலவகையான உணவுகளை நான் வந்து சாப்பிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிடாத நிறைய விஷயங்களை சாப்பிட்டேன் பார்க்காத நிறையா படங்கள் எல்லாம் பார்த்தேன் நிறைய புது புது பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படம் எல்லாம் நான் ரீசென்டாக இப்போதான் இந்த ஒரு வருடமா நான் பார்த்தேனு சொல்லுவேன் அப்புறம் நான் வந்து ஒரு இனிமையான குரலில் ஒருத்தர் பேசுகிறது வந்து நான் கேட்டேன் இந்த ஒரு வருடமாதான் நான் கேட்டேன் அவங்க பேர்கூட எனக்குப் புரியலை நிறைய பொம்மைகள் வந்து எனக்கு வாங்கிக் கொடுத்தாங்க என்னோடய நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா வாங்கிக் கொடுத்தாங்கதான் இவங்கள்லாம் இப்படி இருப்பாங்களா அப்படீனு நினைச்சவங்கலாம் எனக்கு வந்து நிறைய செஞ்சாங்க என்ன வந்து ரொம்ப நல்லாதான் வீட்டை விட்டு நான் தனியாக இருக்கும்போது கூட என்னை வந்து நிறையப் பேர் நிறைய விதமாக நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க